இந்த காலத்தில் ஃபோன் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது என்ன காரணோனால் நாம் இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஒருவரிடம் நேரடியாக பேசும் வாய்ப்பாக இருக்கிறது மொபைல் ஃபோன் அதற்கு ரொம்ப தேவைப்படுகிறது ஒரு வீடியோ கால் பண்ணிக்கூட நான் இந்த இடத்தில் இருக்கும் இப்படின்ட்டு சொல்லி காமிக்கலாம் அதற்கு மொபைல் ரொம்ப யூஸ் ஆயிருக்குது அதே மாதிரி நம் வீட்டில் இருக்கும் ஃப்ரிட்ஜ்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு சில பொருட்கள் கெட்டுப் போகாமல் இருக்க ஸ்டோர் பண்ணி வைக்க பிரிட்ஜ்ஜு ரொம்ப தேவைப்படுகிறது அதே மாதிரி நம்பளுடைய வீட்டில் இருக்கும் வாஷிங் மிஷின் துணி துவைப்பதற்கு நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் இருக்க அந்த வாஷிங் மிஷின் ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது